நான் பருப்பு அரிசி சோறு வா ஆக்குவேன் தக்காளி சாப்பாடு ஆக்குவேன் முதல்ல வந்து அரிசி ஊற வெச்சுடணும் பருப்பு ஒரு குண்டானில் ஊற வெச்சுடணும் ஊற வெச்சுட்டு வெங்காயம் மிளகா தக்காளி இதெல்லாம் அரிஞ்சு வெச்சு கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி வெச்சுக்கணும் அப்புறம் வந்து குண்டான் அந்த இதை கு குக்கரை எடுத்து அடுப்பில் வெச்சு எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டு அப்புறம் வெங்காயம் மிளகா இந்த தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி நல்லா கானம் கானம் பருப்போடு அரிசி அதில் களைஞ்சி போடணும் பருப்பு களைஞ்சி போடணும் அது வந்து ரெண்டு மூணு விசில் வந்த ஒடனே ஆப் பண்ணிடணும் அதே மாரி செஞ்சு எனக்கு அப்போது வந்து நான் செஞ்சு வெச்சிருக்கையில் எனக்கு எனக்கு தெரிஞ்ச பசங்க எல்லாம் வந்தாங்க ப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரவங்க சாப்பிட்டாங்க சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னாங்க அதே மாரி போய் அவங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க